அண்ணா இப்போ நீங்கள் என்னை இறக்கி விட்டு போனிங்கள்ல வீட்டில் நான்தான் பேசுறேங்கண்ணா ஆ ரொம்ப நன்றிங்கண்ணா இந்த ராத்திரியில் வந்து நான் கேப் கிடைக்காம இருந்தேன் உங்களோட கேப் புக் பண்ணோடனையும் வந்து நான் ஏதோ மனசில் ரொம்ப கவலைப்பட்டுட்ருந்தேன் ரொம்ப சேஃபாக வீட்டுக்கு போயிடுவோமா போக மாட்டோமான்னு நெனைச்சிட்டு ஆனால் நீங்கள் வந்து என்னை ரொம்ப சேஃபாக வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டீங்க என்னை ட்ராவலிங் அப்போதும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க அதுக்காக வந்து ரொம்ப நன்றி ஏன்னா வந்து எந்த கேப் டிரைவரும் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல ஏற்கனவே நான் ஒருவாட்டி வந்து இந்த மாதிரி கேபில் நைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா அந்த கேப் ட்ரைவர் வந்து ஒரே இடத்துல போகாமல் வந்து அங்கங்கே நிறுத்தி நிறுத்தி கேபை வந்து எடுத்துகிட்டு போய்ட்ருந்தாரு அங்கங்கே கடையில் என்னன்னமோ வாங்கிகிட்டு ரொம்ப நேரத்தை வந்து கடத்திவிட்டாரு அது வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு வருத்தமாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து அப்படி இல்லை என்னை வந்து கரெக்டான டைமுக்கு ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து விட்டீங்க அதனால வந்து ரொம்ப நன்றிங்கண்ணா